எனக்கு ரமணி அம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லா பாடுவாங்க எனக்கும் அவங்க பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் சாமி பாட்டும் பாடுவாங்க பழைய பாட்டில் நீ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தாலுங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க அவங்க தான் ஜெயிக்கணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவங்கள் தான் ஜெயித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ அவங்க சிங்கப்பூர் வரைக்கும் எல்லாம் போய் எல்லாம் பண்ணிவிட்டு வர்றாங்க அவங்களை ரொம்ப இதாக அவங்க இந்த இதில் இது பண்ணுறாங்க அந்த இதில் சிங்கரில்